வருமானம் ஈட்டக்கூடிய பண்ணை விலங்குகளை இது எப்படி பயன்படுத்துகிறோமுன்னால் வருமானம் வந்து கோழி வருமானம் தரும் ஆடு வருமானம் தரும் மாடு வருமானம் தரும் மூணு விலங்குகளும் வருமானம் தரக்கூடிய ஒரு விலங்குகள் தான் கோழி எப்படி சொல்றதுன்னு பாருங்கள் கோழி வந்து சின்னக் கோழியா ஒன்று பிடிக்கிறோன்னு வச்சிங்கள் ஒரு எர இரநூத்தம்பதுரூவா முந்நூறுபாய்க்கி குறைய கோழி வாங்க முடியாது சின்னக் கோழியா தான் வாங்க முடியும் அதுவும் முந்நூறுபாய்க்கு வாங்குனோம்னால் சின்னக் கோழி தான் கிடைக்கும் பெரிய கோழி கிடைக்காது பெரிய கோழிலாம் வந்து இப்போ இங்கே வந்து ஏழ்நூறுபாய்க்கி குறைய கோழி வாங்க முடியாது சின்னக் கோழியா வாங்கணும் அந்தக் கோழிய வந்து கொஞ்ச நாளைக்கு வளர்க்கணும் வளர்க்கணுன்னா எப்படிங்கன்னா ஒரு கூண்டு வச்சு அதை வளர்க்கணும் இல்லாட்டின்னால் நாய் பிடிச்சிப்புடும் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருந்த இருக்க எதுவும் வர்றதெலாம் பிடிச்சிட்டு போயிடும் அதனால் வந்து கூண்டு அடிச்சு அது மேலே உட்கார வச்சி அந்தக் கூண்டுக்கும் கதவு போடணும் அப்படின்னா தான் அந்தக் கோழி வந்து பத்தரமாக இருக்கும் இல்லாட்டின்னா ஏதாவது பிடிச்சிட்டு போயிடும் வர்றது நாயே ஃபஸ்ட்டு பிடிச்சிட்டு போயிடுன்னு வச்சிக்கோங்களேன் நாய் பிடிச்சிட்டுப் போயிடும் அதனால் வந்து அதுக்கு காலையில் எந்திரிச்சு நாலு மணிக்கெலாம் அது எங்களை எழுப்பி விட்டுருங்க அந்த கோழி வந்து கோழி வந்து எங்களை அது தனி எழுப்பி விட்டுப் போயிடும் எழுப்பி விடுது அதுக்குப் பிற்பாடு அதுக்கு அரசி போடுவோம் அடுத்தது இந்த சோளம் வந்து எங்கூர்ல வந்து முத்து சோளம் விளையும் முத்து சோளத்தை வந்து ரெண்டாக உடச்சு வச்சிருப்போம் கொஞ்சம் பெருசு பெருசாக பொடச்சி வச்சிருப்போம் பெருசாக போடுதுன்னால் ஒரு தொண்டையில் ஒரு கொஞ்சம் நின்னுக்குங்கிற மாதிரி ரெண்டாக உடச்சி வச்சிருப்போம் அந்த சோளத்தை கொஞ்சம் அள்ளிப் போடுவோம் ரெண்டையும் ஒரு பாத்தரத்தில் அள்ளி வச்சோம்னால் தகரச் சட்டின்னு சொல்லுவாங்கல்ல அதில் வச்சோம்னால் அந்தக் கோழி வந்து அதுவாகவே சாப்பிட்டுக்கும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கும் அந்த தண்ணி கொஞ்சண்டு ஒரு கிண்ணத்தில் தண்ணி சின்னது சின்னதாக கிண்ணத்தில் வச்சோம்னால் இருக்கும் ஒரு மூணு மாசங்கழிச்சி அது முட்டையிடும் நடுத்தரமான குஞ்சு வாங்கிட்டு வந்தால் தான் மூணு மாசங்கழிச்சி அது முட்டையிடும் மூணு மாசங்கழிச்சி அது முட்டையிடும் முட்டை வந்து ஒரு பத்து முட்டையிடும் ஒரு கோழி ஒரு ஒரு கோழி பதினஞ்சு முட்டையிடும் ஒரு முட்டை பத்து முட்டையும் வந்து பத்தரமாக எடுத்து வச்சிருக்கணும் பத்தரமாக எடுத்து வீட்டில வச்சிருக்கணும் அதை ஒரு நாளைக்கு பெரிய ஒரு இது எடுக்கணும் எடுத்து ஒரு பாத்திரம் எடுக்கணும் எடுத்து அதுவும் அந்தக் கோழியும் உட்கார்ற அளவுக்கு ரொம்பவும் வெளியிலேயும் தெரியாத அளவுக்கு அந்த பாத்திரம் இருக்கணும் அந்த பாத்தரத்தில் உள்ளார வச்சு அந்த பத்து முட்டையும் வச்சு நைட் நேரத்தில் தான் அட வைக்கிறோன்னு சொல்லி வைப்போம் அந்த நைட்டு வச்சோம்னால் இப்போ அந்த மணல் ஆற்று மணல் சூடாக இருக்கும் அந்த மணல் இப்போல்லாம் ஆற்று மணல் கிடைக்கிறதில்லங்க நல்லா கொஞ்சம் நல்லா கொஞ்சம் புழுதி பறந்த மண்ணாக இருக்கிறத பார்த்து அள்ளி அந்த இதில்வந்து கா பேஸனுக்கு மேலே அள்ளி வச்சிருப்போம் அள்ளி வச்சு அந்த முட்டையை அந்த பத்து முட்டையவும் வைப்போம் வச்சு இந்த கோழியைத் தூக்கி மேலே உட்கார வச்சிருவோம் உட்கார வச்சோம்னால் அது வந்து இருபத்தி ரெண்டு நாள் உட்காந்து இருக்குதுங்க அந்தக் கோ அந்த முட்டையை மேலேயே இருபத்தி நாலு ரெண்டு நாள் அட காக்கும் இருபத்தி ஒரா நாள் ஒரு ஒரு கோழி பத்தொம்போதாம் நாள் நைட்டு ஒரு குஞ்சு பொரிக்கும் இருபதாம் நாள் இருபதாம் நாள் தாங்க பொரிக்கும் பத்தொம்போதாம் நாள் பொரிக்காது இருபதாம் நாள் தான் பொரிக்கும் இருபதா நாள் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு பத்து முட்டையும் பொரிச்சிடும் பொரிச்சிடுங்க பொரிச்சுதுன்னால் மூணு நாளைக்கு அது உள்ளாரையே அந்த கோழிக் குஞ்சுங்களை வச்சிக்கிட்டு உட்கார உட்காந்துருக்கும் அந்த இருபது நாளைக்கும் நம்ம தான் அதுக்குத் தீனி சும்மா கொஞ்சம் அஞ்சு நிமிடம் மட்டுந்தான் வெளியில வரும் வெளியில வரும் போது அதுக்குத் தீனி போடணும் தண்ணி வைக்கணும் எல்லாம் செய்யணும் அது மாதிரி செஞ்சிக்கிட்டு இருக்கணும் கோழி நம்மக்கிட்ட அதிகமாக இருந்ததுன்னால் ஒரு கோழியை மட்டும் அட வச்சிக்கலாம் இல்லை ரெண்டு கோழியை அட வச்சிக்கலாம் மீதி முட்டையெல்லாம் வந்து நாட்டுக்கோழி முட்டையெல்லாம் வந்து இப்போது வந்து ஒரு கோழி முட்டை வந்து இருபதுரூவா விற்கிதுங்க அது வந்து நானே வச்சிருந்தேன் கோழி வந்து இருபது கோழி வச்சிருந்தேன் இருபது கோழியை வந்து டெய்லியும் ஒரு வருமானம் வந்து ஒரு ஒருத்த அஞ்சு முட்டை எனக்கு வேணும்பாங்க ஒருத்தர் நாலு முட்ட வேணும்பாங்க ஒருத்தர் ரெண்டு முட்ட வேணும்பாங்க எனக்கு வந்து அது ஒரு ஒரு பயனுள்ள பொருளாக இருந்தது அடுத்தது சேவல் இதில் பத்துக் கோழியும் பொரிச்சதுன்னால் அதில் எப்படியும் காக்கா ரெண்டு தூக்கிட்டு போயிடுங்க மீதி ஒரு ஏழு எட்டுனாது நம்மளுக்கு கிடைக்கும் ஏழு எட்டு கோழினாது கிடச்சிரும் ஏழு எட்டு கோழியில ஒரு மூணு கோழி பொட்டைக் கோழியாக இருந்தாலும் மீதி நாலு அஞ்சு சேவல் கிடைக்கும் அஞ்சு சேவலும் வந்து எப்படியும் ஒரு சேவல் ஏழ்நூறுவாய்க்கு குறையா கொடுக்க மாட்டோம் எடைல்லாம் போட்டுக் கொடுக்க மாட்டோங்க அப்படே குத்து மதிப்பாக தான் கொடுப்போம் எடை போட்டும் கொடுக்கறவங்க கொடுப்பாங்க நான் இன்னம்வரைலியும் எடை போட்டுக் கொடுக்கல ஆனால் எடை போட்டுக் கொடுக்கறவங்க கொடுப்பாங்க எடை போட்டு கொடுக்கறதும் நல்லது தாங்க எடை போட்டுக் கொடுக்கறதில்ல ஆனால் சேவல் ஏழ்நூறுவாய்க்கி கீழே எங்கேயும் சேவல் வாங்க முடியாதுங்க அது ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு பொருள் தாங்க அடுத்தது வந்து ஆடுங்க ஆடு வந்து ஆடு வந்து சின்னக் குட்டியில இருந்து வளர்க்குறவுங்களுக்கு விருப்பம் உள்ளவங்களுக்கு சின்னக் குட்டியில் இருந்து வளர்க்கலாம் இல்லை பெரிய ஆடு வாங்குற வசதி இருக்கிறவங்ளுக்கு பெரிய ஆடு வாங்கி வளர்க்கலாம் பெரிய ஆடு எப்படியும் ஒரு பத்தாயிரரூபாய்க்கு கீழே வாங்க முடியாதுங்க பத்தாயிரரூவான்னாது வேணும் பெரிய ஆடு நல்ல ஆடாக வாங்கணும்னால் அந்த ஆடு வந்து ஒரு செனையோட வாங்குனால் பத்து ஆயிரத்துக்கு மேலே வரும் செனை இல்லாத சும்மா வாங்கினோம்னாலே பத்தாயிரம் காசு வேணுங்க பத்தாயிரம் அவங்களுக்கு வருமானம் வச்சிருந்தாங்கன்னால் அது மாதிரி வாங்கிக்கலாம் ரெண்டு குட்டிப் போடுற ஆடாக இருக்கணும் ஒரு குட்டி போடுற ஆடு வாங்குனால் நம்மளுக்கு வருமானம் கிடைக்காது அதை வந்து சே எப்பயும் நல்லா பார்த்துக்கணும் சுகாதாரமான இடத்துல வந்து வச்சிருக்கணும் அதை பட்டி வந்து நல்லா நீட்டாக எப்பயும் காலையில் ஒரு தடவ கூட்டணும் சாயந்தரம் ஒரு தடவ கூட்டணும் அப்படின்னா தான் பட்டி நல்லாருக்கும் அப்படின்னா தான் நல்லாவும் அந்த ஆடும் நல்லாருக்கும் கொஞ்சம் சுகாதாரமாக இருக்கும் அடுத்தது வந்து பட்டியை வந்த எப்பயும் கொஞ்சம் காற்றோட்டம் இருக்கிற இடமா இருக்கணும் எதுவும் காற்றோட்டம் இல்லாத குட்டியை அடைச்சி வைக்கக்கூடாது ஆடுகளை வந்து அடைச்சி வச்சிருந்தோம்னால் நல்லா இருக்காதுங்க கொஞ்சம் திறந்தவெளியாக இருந்ததுன்னால் சுற்றியும் கொஞ்சம் திறந்தவெளியாக இருந்ததுன்னால் ஆடுகள் வந்து நல்லாருக்கும் அதேமாதிரியாவே அப்பப்போ ஆடுகளுக்கு தலைக் கட்டணும் ச மார்கழி மாதம் இந்த மழை நாளையெல்லாம் வந்து தலைக் கட்டணும் குட்டி ரெண்டு குட்டி இருந்ததுன்னால் அதுங்களுக்கு எப்பயும் காலையிலேயும் தீனி வைக்கணும் சாயந்தரமும் தீனி வைக்கணுங்க அரிசி அதிகம் வைக்கக்கூடாது அதிகம் அரிசி அரிசி வச்சால் வயிறு உப்பி செத்துப் போயிடும் அரிசி வைக்கக்கூடாது கம்பு சோளம் மக்காட சோளம் இது மாதிரி இருக்கிற தீவனங்கள் வாங்கி அல்லது சுட்டித் தீவனன்னு இருக்கும் அதுக்கூட வாங்கி வைக்கலாம் அது மாதிரி வாங்கி வச்சீங்கன்னால் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்களாக அது மாதிரி தான் வச்சிக்கிட்டு இருக்கோம்

அது நம்மளுக்கு விற்கத் தெரியாத ஒரு இது அதனால் வந்து அது மாதிரி ஆடுலாம் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஆடு நாங்களும் வச்சிருக்கோம் நம்ம ஒரு பத்து ஆடு வச்சிருக்கோம் ரெண்டு ரெண்டு ஆடு ரெண்டு குட்டிப் போடுற ஆடு தான் நல்லா வச்சிருக்கோம் நல்லாருக்கு அது மாதிரி நீங்களும் நாங்களும் ஆடு வச்சிருக்கோம் கண்டிப்பாக நல்லாருக்குது அதே மாதிரி மாடும் வச்சிருக்கோம் மாடும் வந்து அப்போ அப்போ நான் காலையில் குளிப்பாட்டிடுவோம் மதியானம்லாம் வந்து குளிப்பாட்டக்கூடாது மாட்டை வந்து ஜொரம் வந்துடும் அதே மாதிரி மாடு வந்து ஒன்னேகால் வருடம் வரைலயும் கன்று வந்துருச்சுனால் மட்டுந்தான் செனை ஊசி போடணும் ஒன்னேகால் வருசத்துக்குள்ள அதுக்கு செனை ஊசி போடக்கூடாதுங்க அதே மாதிரியவே வ அதை காலையில் குளிப்பா குளிப்பாட்டணுமே தவிர மதியான நேரத்தில் குளிப்பாட்டக்கூடாது மதியானம் குளிப்பாட்டினீங்கன்னால் ஜொரம் வந்துடும் அதே மாதிரி அதுக்கு கண்ணாடி ஈத்துமாதிரி ஊத எது ஈத்து எடுக்கும் போது தான் அதுக்கு செனை ஊசி போடணும் அதுக்குள்ள அதுக்கு அழைச்சிட்டுப் போய் எங்கேயும் ச ஊசிலாம் போட்டுகிட்டு வரக்கூடாது அடுத்தது கன்று போட்டதுன்னால் அதுக்குத் தொப்புள் கொடியில்

நாற்பதாயிரம் மாடு வந்து ஒரு ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கோ கிடைக்கல நாற்பதாயிரம் இல்லாட்டின்னால் ஐம்பதாயிரம் குறஞ்சி மாடு கிடைக்கறது கிடையாது அதுக்குள்ள கிடைக்கறது கிடையாது அது மாதிரி பயன்படுத்தணும் அடுத்தது வந்து மாட்டுக்கு அரிசி மாவு இதெல்லாம் போடக்கூடாதுங்க தீவனம் புல்லு தீவனன்னு இருக்குது பாருங்கள் அது எங்கூர்லலாம் பச்சை கிடையாது பச்சை இல்லாததுன்னா இந்த பச்சைப் புல்லு கிடையாது ஒரு ஆறு மாதத்துக்கு வைக்கோல் புல்லு அடுத்த ஊர்ல இருந்து வர்றது தான் வாங்கி தான் பயன்படுத்துவோம் போர் போட்டு வச்சிக்குவோம் அடுத்தது முத்துசோள இந்த அடிச்சு இந்த சக்கை மாதிரி வருது பாருங்கள் அதை அப்படியே சுருட்டி ஒரு போர் மாதிரி போட்டு வச்சிக்குவோம் அதை ஆட்டுக்கும் கொஞ்சன்டு உப்புத் தண்ணியை அதில் தெளிப்போம் தெளிச்சி ஆட்டுக்கும் அள்ளி வைப்போம் திங்கும் மாட்டுக்கும் அது மேலே கொடலையில் அள்ளி வச்சுப் போட்டோம்னால் சாப்பிடுங்க அதுவும் நல்லா தான் இருக்கும் ஆடு மாடுலாம் எல்லாமே நல்லாருக்கும் அந்த தட்ட மக்கட்ட சோளத் தட்டை முத்து சோள தட்டைன்னு சொல்வாங்க இதே வந்து அதுவும் வேணுங்கிறது கொஞ்சம் எடுத்து வச்சிக்குவோம் அடுத்தது மக்கட்ட சோளம் மஞ்ச மக்கட்ட சோளம்னு தட்டைன்னு சொல்லுவாங்க அது எப்பவுமே மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு கால் ஏக்கர் தெளிப்பாங்கள் அந்த தெளிச்சு தை மாதம் கடைசில அறுத்துடுவோம் அப்படின்னா தான் அது அந்த சருகோட இருக்கும் இல்லாட்டின்னால் சருகோட இருக்காது அதுக்கு மேலே போயிருச்சுனால் சருகு இருக்காது அந்த சருகோட அறுத்து போடுவோம் ஒரு நாள் மட்டும் காயப் போடுவோம் மறு நாள் வந்து சின்னச் சின்ன கட்டாக கட்டுவோம் அதை மூணாம் நாள் கட்டித் தூக்கி எடுத்துட்டு வந்து போர் வச்சிக்குவோம் போர் வச்சு அதுக்கு மேலே இந்த முத்து சோளத் இது போடுறோம் பாருங்கள் அதையும் தூக்கி அது மேலே போட்டு அதுக்கு மேலே சீட்டு போட்டு அது மாரி தான் வச்சிக்குவோம் மாட்டுக்குலாம் அது மாதிரி தான் வச்சு தான் எங்களுக்கு மாட்டுக்கெலாம் போடுறோம் எங்கள் சைடு மானாவாரி பூமி எங்கள் சைடு பச்சை கிடையாது அதனால நாங்க இது மாரி தான் பயன்படுத்தி ஆடு மாடு கோழி எல்லாமே வளக்குறோம் வளத்துக்கிட்டு தான் இருக்குறோம் இப்பைக்கும் நல்லா தான் இருக்கு